அதிகமாக அந்த வந்து பொழுது குழந்தைங்க வந்து ஃபோன் வந்து எடுத்து வச்சுட்டு விளையாட்றாங்க ஆனால் அதில் வந்து கண்ணுக்கு கெடுதல் வருது அப்றம் கண்ணுக்கும் கெடுதல் வருது மைண்டு ரொம்ப இதாக ஆகி போகிறாங்க அது ஒரு மோ இதாட்டம் ஒரு டென்ஷனாட்டம் நாங்கள் பேசுகிறதே எங்களுக்கு புரியாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு கேம் ஆடிட்டே இருப்பாங்க நான் இங்கே எதனா சொன்னாலும் கேட்பாங்க படிப்பில் அதனால குறைவா ஆகிடுது ஸ்கூல்லேயும் ரி ரிப்போட்டு வருது அப்றம் பக்கத்து எங் பக்கத்து வீட்டிலயும் ஒரு பாப்பா இந்தமாதிரி கண்ணாடியை போடுற சூழ்நில அந்தமாதிரி ஆகிருச்சி கொ பாப்பாவுக்கு ஆனால் அது வந்து ஃபோனு வந்து பா விளையாட்றது ஆனால் கொஞ்சம் எதோ கொஞ்சம் நேரம் விளையாட்லாம் ஆனால் பார்த்து எப்பப்பாரு அதையவே நோண்டிகிட்டே உக்கான்ட்ருக்காங்க ஃபோனயே நோண்டி நோண்டி நோண்டி நோண்டி மைண்ட் ரொம்பவே மைண்ட் இதாகிடுது குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல் அதனால மா எல்லோருக்குமே ஃபோனை நோண்டுறதுனால ரொம்பவே கெடுதலாக இருக்குது அது வந்து கொஞ்சம் ஃபோனு நோண்டாமல் இருந்தால் நல்லது குழந்தைங்களுக்கு ஆனால் என்ன சொன்ன பேச்சு கேட்குறது இல்லை எந்த குழந்தைங்களுமே என் பக்கத்து வீட்லயும் எப்போப்பாரு ஃபோனயே தான் நோண்டிட்டு இருக்கிறாங்க எப்போப்பாரு பொழுதன்னிக்கு சும்மா இருந்தால் ஃபோனை தான் வந்து நோண்டுறாங்க அதனால அது கொ எத்தனையோ பேர் கேள்விப்பட்டுருக்கிறேன் ஃபோனுலேயே ஆடி ரொம்பவே இதானமாதிரி பைத்தியம் ஆன மாதிரிலான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்தமாதிரி ஆகிருக்குது ஆனால் அதை வந்து ஃபோனை வந்து பார்க்காம இருக்கிறது நல்லது தான் விளையாட்றது கொஞ்சம் கம்மி பண்ணி ஆனால் விளையாட்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் அப்போ அப்போ வச்சிடணும் அதையவே அதையவே பார்க்கவே கூடாது அதையவே ஃபோனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது